எங்கூரில் சுகாதார மையம் வந்து ரெண்டு இருக்குது அது வீட்டு பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் எதுவும் ஒன்று அவசரம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவசரத்துக்கு அந்த பக்கத்தில் உள்ளே இதுக்கு போய்கிறோம் அவங்கள்ட கேட்டுக்குறுவோம் அதையும் விட்டுட்டோம்னா கொஞ்சம் தள்ளி போனால் தான் அந்த பெரியாஸ்பத்திரி இருக்குது ஒரு பெரியாஸ்பத்திரி தான் இருக்குது இருந்தாலும் அது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது சரி இதில் கொஞ்சம் இல்லாத பொருள் மாத்திரைகள் இல்லைன்னா அங்கே தான் போக வேண்டி இருக்குன்ட்டு அங்கே போயிருவோம் ஆனால் தனியார் ஹாஸ்பத்திரி நாலுருக்கு நாலு ஹாஸ்பத்திரியிலேயும் கூட்டமே இருக்காது ஏன்னால் அவங்க காலையில் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வருவாங்க பன்னெண்டு மணி வரையும் இருக்கும் அதுக்கப்புறம் சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து திறந்துருவாங்க எட்டு மணி ஒம்பது மணி வரை நைட்டு வரை இருக்கும் பீஸ்ஸு இரநூறுவா வாங்குவாங்க மாத்திர மருந்து எல்லாம் சேர்த்து ஆயிருவா பில்லு போட்டுருவாங்க சரி எங்களே மாதிரி உள்ளே ஆட்கள் கஷ்டப்பட்டவங்க நாங்கள் இல்லை துட்டு இல்லாதவங்க என்ன செய்ய பெரியாஸ்பத்திரிக்கு தானே போகணும் னு நாங்கள் நடந்து போயிருவோம் மச்சல் படமாட்டோம் சரி நம்மகிட்ட ஆயிருவா கொடுத்து நம்ம ஹாஸ்பத்திரி போகணும்மா இந்த ஆயிருவா இருந்தால் நாலு நாளைக்கு செலவுக்காவாதா அப்படின்ட்டு நாங்கள் பெரியாஸ்பத்திரிக்கே சரி நம்ம போவோம் நடந்து அப்படின்ட்டு நாங்கள் நடந்து தான் பெரியாஸ்பத்திரியில் போய் அங்கே உள்ள காய்ச்சலுக்கு மாத்திர எல்லாமே வாங்கிட்டு வருவோம் இங்கே ப்ரைவேட்டுக்கு என்றைக்காவது ஒரு அவசரத்தில் பெரியாஸ்பத்திரி லீவு கவர்மெண்ட் லீவு அன்னைக்கு ஹாஸ்பத்திரி லீவு டாக்ட்ரு வரல அப்படி இப்படின்னு சொன்னால் ஒரு அவசரத்துக்கு ஒரு காய்ச்சலடிக்கும் ஒரு மண்டையடிக்குன்னா தனியாருக்கு தான் போக வேண்டி இருக்குது என்ன செய்ய தனியாருக்கு போகணுமேன்ட்டு போனோம்னா வாங்கம்பாரு டாக்ட்ரு நல்லா பேசத்தான் செய்வாரு நல்லாதா மாதிரி கவனிப்பாரு ஏன்னால் அவங்களுக்கு தேவை காசு அதனால் அவங்க கவனிக்க தான் செய்வாங்க பெரியாஸ்பத்திரியோடய ட ப்ரைவேடில் நல்லா கவனிப்பாங்க அம்மா என்ன இப்படியிருக்க அப்படியிருக்கா இன்னப்பாருங்க இன்னப்பாருங்க சளியிருக்கு இப்படியிருக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப நயந்து பேசுவ இந்த மாத்திரையை போடுங்க இந்த இது மாதிரி சாப்பிடுங்கம்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு நம்ம பீஸ்ஸு கொடுக்குறனால அப்படி சொல்லத்தான் செய்வாங்க அதே மாதிரி மாத்திரையும் மருந்தும்ன்னு எழுதி தருவாங்க அப்போ நான் தான் சொன்னப்போ வாங்குவோம் நம்ம இவ்வளோ மாத்திரை வேண்டாம் சார் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக எழுதி தாங்க இல்லைம்மா நீங்கள் இவ்வளதும் போட்டுத்தான் ஆகணும்பாங்க சரி என்ன செய்ய சார் டாக்டர்ட ஒன்றும் சொல்லமுடியாதே சரி நமக்கு பெரியாஸ்பத்திரி இல்லாதனால் தானே நம்ம இங்கே போக வேண்டியது இருந்துச்சு சரி வாங்கிருவோம் அப்படின்ட்டு நாங்கள் எழுதிதாங்க சார்ம்போம் தே எழுதி தந்துருவாங்க ஆனால் அதை எழுதி தந்தமாதிரி நாங்கள் வாங்கிறது கிடையாது ஏன்னால் எங்கள்ட அவ்வளோ பைசா கிடையாது வாங்கிறது நாங்கள் அவரு ப அவர் பத்து மாத்திர எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு மூணு மாத்திர நாலு மாத்திர தான் வாங்குவோம் ஏன்னால் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு தானே நாளைக்கு தான் பெரியாஸ்பத்திரி திறந்துருவான்னே இன்றைக்கு தானே லீவு சரி நாளைக்கு நம்ம போய் பெரியாஸ்பத்திரியில் வாங்கிக்கிடலாம் அப்படிங்குறதுல நாங்கள் ஒரு பொழுது மாத்திரையோ ரெண்டு பொழுது மாத்திரையோ தான் வாங்குவோம் ஏன்னால் நம்மளை பொருத்தளவுக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்தை பொருத்தளவுக்கு பெரியாஸ்பத்திரி தான் ஈஸி ஏன்னால் வசதி உள்ளவங்க பே அங்கே ப்ரைவேட்டுக்கு போவாங்க அவங்க ஆயிரம் என்ன ரெண்டாயிரம்னாலும் செலவழிக்குறதுக்கு அவங்களுக்கு இருக்குது அதனால் அவங்க போய்க்கிறாங்க கஷ்டப்பட்டதுவோ என்ன செய்யும் பக்கத்தில் இருக்கிறவன் இசேவை மையத்துக்கு தான் போவான் அங்கே அவங்களும் மாத்திர மருந்து சரியில்லையா பெரியாஸ்பத்திரி போவோம் பெரியாஸ்பத்திரின்னாலும் பரவாயில்ல நடந்து போவோம் வண்டியில் இருக்கிறவங்க வண்டியில் போவாங்க நடந்து போகிறதுவோ நடந்து தான் போகணும் நடந்து போனோம்னா எப்படியும் ஒரு இருபது நிமிடம் ஆகும் பைக்கில் போனால் அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம் அதனால் ஒன்றுல்ல இந்த ப என்றைக்காது ஒருக்கா லீவுங்குப் போய் தான நம்ம ப்ரை ப்ரைவேட்டுக்கு போகிறோம் அதைப் பற்றி ஒன்னுல்லேன்ட்டு கவலை இல்லாமல் அந்த தர மாத்திரையில ஒரு நேரத்து மாத்திரைய நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துர வேண்டியிருக்குது